நல்ல மருத்துவ சேவையை பெறுவதற்கு வறுமை கண்டிப்பாக ஒரு தடையாக தான் அந்த ஏற்கனேவே இப்போது இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக இருந்துகிட்ருந்துச்சு இப்போது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் வந்து எல்லாரையும் அந்த மாதிரி சொல்ல முடியாது இன்னமும் இன்ன காலகட்டத்துலேயும் வறுமையில் வாழ்கிறவுங்க எவ்வளவோ பேர் நாட்டில் இருக்கிறாங்க கிராமத்துலேயும் இருக்கிறாங்க இப்போ சராசரியாக நானும் ஒரு கிராம பெண் தான் இப்போ எங்கள் ஊர்லேயும் எடுத்துக்கிட்டால் வந்து எங்கள் ஊரில் கிடையாது பக்கத்தில் தான் நாங்கள் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாகணும் பட் ஆனால் நாங்கள் வரது காட்டியும் வந்து எங்களுக்கு ஏதாவுது ஏதாவுது ஒரு விபரீதம் ஏதாவுது ஒரு விஷக்கடி பாம்புக்கடி பூச்சிக்கடி மற்றபடி இப்போ நாய் கடி பிள்ளைகள் விளையாண்டுட்டிருக்காங்க குழந்தைங்க அவங்களுக்கு திடீர்னு ஏதாவுது ஒரு உடம்புக்கு ரொம்ப முடியாத கண்டிஷன்ல போய்டுது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும் போது பக்கத்தில் எங்களுக்கு அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு மருத்துவமனை கிடையாது நாங்கள் இப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி தான் வந்தாகணும் அப்படி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கும்போது உண்மையாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருக்கிறோம் அதே வந்து நாங்கள் வெளியே எங்கேயாவுது ப்ரைவேட்ல போய் பார்க்கணுன்னு நெனைச்சாலும் இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டால் சிம்பிளாக ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீவர் க சளி காய்ச்சல் இருமல்னு சொல்லிட்டு போனால் கூட கையில ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமாவது கையில காசு இருக்கணும் அது வருமானம் இருக்கிறவுங்களால மட்டும் தான் அந்த கொண்டுகிட்டு போக முடியும் பட் வருமானம் இல்லாதவங்களால கண்டிப்பாக அது முடியாது நான் அதுதான் இன்றைய காலகட்டத்துலேயும் வந்து வறுமை கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு தடையாக இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது நாட்டில இல்லாமல் கிடையாது நாங்கள் ஹாஸ்பிட்டலை வந்து பார்க்கணுன்னாலும் அந்த டாக்டர்ஸுங்க வந்து வ ஒரு டொவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்க்கற மாதிரி டாக்டர்ஸுங்க வந்து எங்கேயும் கிடையாது அதுதான் பார்க்கம பார்க்கறதில்ல இப்போ பக்கத்தில் ஜிஹெச்ல மருத்துவமனை இருக்குதுன்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்காங்க அதுக்கு மேலே இருக்கிறது இல்லை ஒரு இம்பார்டண்ட் நெலமையில நம்ம போகிறோன்னா அங்கே வந்து செவிலியர் சிஸ்டர்ஸுங்களும் யாரோ தான் இருப்பாங்க பட் அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது நம்மளால ஒன்று அவங்க வந்து அவங்களால முடிஞ்சதை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட்டு சே என்ன பண்ணுவாங்களோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அவங்க பேசாமல் இருப்பாங்க அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இருக்கக்கூடாது அது வந்து மக்களை வந்து பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்குதல் மாதிரி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது மக்களுக்கு வந்து எப்போதுமே சேவை செய்கிறதுக்காக தான் இப்போது மருத்துவமனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கிறதே மக்களோடய தேவைக்கு அவங்களோட சேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் எல்லா இடத்துலையும் ஆரம்மிச்சிருக்காங்க இப்போ ஒரு ஒரு தீக்காயமே ஒரு குழந்தைங்களுக்கு அடைஞ்சிருது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெடிகுண்டு தொழிற்சாலை வே வந்து பட்டாசு தொழிற்சாலை இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு தீ விபத்து ஏற்பட்றுது இந்த வீட்டிலையே நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் கேஸ் எல்லா வீட்டிலையும் இருக்குது அடுப்பில் சமைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது அடுப்பில் சமைக்கிறவங்களே தெரியாமல் கூட அவங்களுக்கு சேலை தீ பிடிக்கிறதோ இல்லை தீக்காயமோ எது வேணாலும் நடந்திறலாம் அப்படி நடக்கும்போது இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீடு பக்கத்துலேயே இது நடந்துச்சு அவங்க அடுப்பில் செய்துட்டு இருந்தவங்க தான் ஆனால் அவங்க மேலே வந்து எண்ணெய் கொட்டிடுச்சு ஆனால் வந்து அவங்க ஃபஸ்ட் ஸ்டேஜி ஆஸ்பித்திரி போகும்போது அவங்க டைரக்டா பெரம்பலூருக்கு தான் எழுதி கொடுத்தாங்க ஜிஹெச்சுக்கு அதாவது அந்த டைமுக்கு டக்குன்னு இவங்க இவங்களுக்கு வந்து ஆலோசனை பண்ணுற அளவுக்கு மருத்துவ வசதி பற்றாக்குறையாக தான் இருந்துட்ருக்கு கண்டிப்பாக அதெலாம் வந்து எங்களுக்கு மக்களுக்காக அதெலாங்க அந்த சேவைகள்லாம் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணி வைக்கிணும் ஒரு சில இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரி இல்லை அப்படின்னு நம்ம கொண்டுகிட்டு போகிறோனாக்க அதாவது ஃபீவருங்கிறது எல்லா எல்லா க்ளைமேட்லேயும் எல்லா குழந்தைங்களுக்கும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது குழந்தைங்க வந்து நம்ம கூட்டிகிட்டு ஜிஹெச் ஹாஸ்பித்திரிக்கு போகிறோன்னு சொன்னாக்க சில நேரத்தில் வந்து கரெக்டான ஒரு ஃபஸ்ட் டேஜி பார்க்கறாங்க ஒரு சில நேரத்தில் வந்து கண்டிப்பாக அதுவும் ஒரு குறைபாடுகள் தான் இப்போ நாங்கள் வெளியே எங்கேயாவுது போய் பார்க்கணும் டக்குன்னு ஏதோ எங்களால் முடியிலை வெளியே தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கூட அவுக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அதான் வறுமையில வாழ்கிற மக்களுக்கு டெஃப்னெட்லியாக அது முடியவே முடியாது கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும் முடியாது இப்போது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆகிறவங்களுக்குலாம் இப் இப்போ உள்ள காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டால் எனக்கு முட்டி வலி கால் வலி எனக்கு இப்போ நடக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி எடுத்துக்கிட்டால் ஷுகர் ப்ரெஷர் பிபி இதெல்லாம் டெஃப்ன நிறைய வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு கணெக்கெடுப்பாகவே எடுத்தீன்னா கூடும் டெஃப்னெட்லியாக ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேர் ஒரு பேருக்கு கன்ஃபார்மாக இதுக்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு நபருக்கும் டெஃப்னெட்லியாக இது இருக்குது அதாவது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலெலாம் வாழ்கிறவுங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக அது கஷ்டம் தான் அவங்களுக்கு வந்து மருத்துவ வசதியிலேருந்து எல்லாமே கஷ்டம் தான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாதது எதுவும் கிடையாது நோட்டு போட்டே வந்து ஷுகர் இருக்கவங்க நோட்டு போட்டே அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல உங்களுக்கு ப்ரெஷர் பார் ப்ரெஷர் செக் பண்ண வர சொல்லுறாங்க அப்படி ஷுகர் டெஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள செக் பண்ணி பார்க்கறாங்க அதே ஒரு சில பேர் வந்து அதை சரியா இருக்குதுன்னும் சொல்லுறாங்க மக்களோடய பரவாயில்ல நமக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சரி நமக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கண்டுக்காமலும் விட்டுடுறாங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி காலத்துக்கெலாம் கன்ஃபார்ம்டாக இருக்கவே கூடாது அவங்கவுங்களோட தேவைக்கு ஏற்ப எல்லாத்தையும் கன்ஃபார்ம்டாக நல்லா டெஃப்னெட்லியாக உடம்பையும் அவங்க பார்த்துக்கணும் அரசு ஆரம்ப சுகாதாரமும் அது மாதிரி மக்களுக்கு போதிய அளவுக்கு டெஃப்னெட்லியாக உதவி செய்யணும் அது மாதிரி அதாவது மருத்துவங்கறது மருத்துவ வசதிங்கிறது பக்கத்தில் இருக்கிறது தான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே பெனிஃபிட் அங்கே அதே மாதிரியே டாக்டர்ஸோ இல்லை செவிலியரோ நர்ஸுங்க யாராவது கண்டிப்பாக இருக்கணும் மேக்சிமம் சொல்லப்போனால் டாக்டர் டொவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கிறது தான் ரொம்ப பெட்ராக இருக்கும் ஏன்னா முடியாத விஷக்கடி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கன்ஃபார்மாக இருந்தே தான் ஆகணும் ஆனால் வந்து இது வந்து நடக்காதுன்னு யாராலும் சொல்ல முடியாது நடக்குங்கிறது தெரியாது எப்போது எது வேணாலும் யாருக்கும் நடக்கலாம் ஏன்னா இப்போ காட்டுலெலாம் வந்து கிராமத்தை பொறுத்த வரை காட்டு வேலை தான் எல்லாம் செய்யக்கூடியவங்க அவ அந்த சூழ்நிலை இருக்கும்போது இப்போ மழைகாலத்துலலாம் வந்து எடுத்துக்கிட்டால் இப்போ கிராமப்புறத்தை வர மழைக்காலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டால் வீட்டுக்கு முன்னாடியே கூட பாம்பு வந்திருச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பா விஷக்கடிலாம் ஏற்பட்டிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து மருத்துவர்கள் வந்து எப்போதும் அரசு ஆரம்ப மருத்துவமனைன்னு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ப்ரைவேட்டில எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி ப்ரைவேட்டில தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிவிட்டேன் அதாவது ப்ரைவேட்டில வந்து பார்க்க முடியிறவங்க தான் பார்ப்பாங்க எல்லோராலையும் அதை பார்க்க முடியாது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப மட்டும் தான் பார்க்க முடியும் கிராமப்புற மக்களுக்காக இந்த மருத்துவ தேவையை வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இந்த வசதியை கொண்டுகிட்டு வரணுங்கிறது தான் என்னோடய கருத்து அந்த குழந்தைங்களுக்கும் சரி ரெண்டாவது வந்து ஒரு ஒரு பெண் எடுத்துக்கிட்டால் ஒரு டெலிவரி காலத்துலேயும் அவங்க இப்போ கன்ஸீவாக இருக்காங்க அந்த டைமிங்ல வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சுகாதாரங்கறது ஒரு அஞ்சு கிலோமீட்டரோ இல்லை ஒரு சில இடத்துலலாம் வந்து மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு ஒரு சில இடத்தலாம் பத்து கிலோமீட்டர் தள்ளியும் இருக்குது ஊ இன் இன்றைய காலகட்டத்துலேயும் சில ஊரில் பஸ் வசதி பற்றாக்குறையாகவே கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போதும் ஒரு பெண் வந்து டெலிவரி டைம்லயெலாம் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமெலாம் வந்து அந்த குழந்த அதாவது ஒரு உயிர் கிடையாது இது ரெண்டு உயிர் பிற சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த குழந்தைய சுமக்கிற தாயும் நல்லா கா இருக்கணும் அந்த குழந்தையும் நல்லபடியாக குழந்த வெளியே வரணும் அதுக்கெலாம் வந்து நமக்கு வந்து அரசு ஆரம்ப சுகாதார மாதிரியும் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் இதில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் போகும்போது ஹாஸ்பிட்டல மருத்துவர் இல்லாமலோ இல்லை வேறு யாருமே அங்கே யாருமே இல்லாமலும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்கள காப்பாற்றக்கூடிய நிலம ரொம்ப கஷ்டமான இக்கட்டான காலத்தில் தான் இருக்கும் ஏன்னா இதை நானே ஒரு கட்டத்தில் அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா நானே ஒரு என்னோடய குழந்தைய நான் வந்து டெலிவெரிக்காக நான் வரும்போது நான் வந்து சனிக்கெழமை வந்தேன் ஆனால் அன்றைக்கி டாக்டர் யாருமே கிடையாது ஒரே ஒரு சிஸ்டர் தான் ஆனால் உண்மை என்னோடய கண்டிஷனே ஒரு சரி இல்லாத கண்டிஷன்ல தான் எனக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸே ஃபோன் பண்ணி வரவழைச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறோம் எப்படியோ என் கொழந்தை நல்லபடியாக பிறந்தனால அன்றைக்கே நெனைச்சிருக்கேன் உண்மையாகவே வந்து இங்கே எல்லா வசதிகளும் எல்லா ஊர்லேயும் தர கரெக்டாக இருக்கணும் நடக்கணும் அப்படிங்கிறத நான் இது வந்து என்னோடய லைஃப்ல நடந்தது உண்மையாகவே இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு வரி வந்து என் லைஃப்லேயும் நடந்தது இது வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக ஆளாக கூடாது இப்போ ஆண்களும் இருக்காங்க இப்போ வந்து நிறைய வீட்டில எடுத்துக்கிட்டால் ஒரு சில ஃபேம்லியில சாக்கடை அள்ளுற வேலைக்கெலாம் கண்டிப்பாக போய்ட்டிருக்காங்க இப்போ சாக்கடையை அள்ளுற வேலை வந்து எப்படி அவங்களே வந்து கீழே இறங்கி அந்த சாக்கடையை அள்ளி சுத்தப்படுத்துறாங்க உண்மையாகவே எடுத்துக்கிட்டால் அவங்களலாம் கையெடுத்து கும்பிடுணும் ஆனால் அந்த வேலையெல்லாம் வந்து யாராலையும் பார்க்க முடியாது ஒரு வேலை பார்க்கறாங்கன்னா அதை வந்து சந்தோஷத்தில் பார்க்கறது ஒரு பக்கம் என்னால் சொல்ல முடியாது அந்த வேலையை கண்டிப்பாக அவங்க வறுமையில பார்க்கறாங்கன்னு மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் பட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை செய் ஏற்கனேவே செய்துகிட்ருந்தாங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க மோட்டரு வச்சே எல்லாத்தையும் இறைக்க ஆரமிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை அது இப்போ அது அந்த அதன் பயன்பாட்டின் படி நடந்துக்கிட்டாக்க அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல சாக்கடை தேங்கியிருக்கு அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க மோட்டரோ வச்சி எரிச்சால் ரொம்ப பெட்டரு அதாவது அவங்களுக்கும் அந்த ஒரு நம்ம இவ்வளோ இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வராமல் இருக்கும் நம்ம பரவால்ல நம்ம பார்க்கற வேலைக்கு ஏற்கனேவே இருந்ததுக்கு இன்றைக்கி எவ்வளவோ நமக்கு கவர்மெண்ட்டு மூலயமா சில சலுகைகள் வந்திருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நினப்பாங்க அது மாதிரி மக்களுக்கு வந்து பொது சேவைங்கிறதும் சரி எல்லாமே சரி மக்கள் தேவைகளுக்கு ஏற்ப சரியான முறையில் அமையணும் அதை தான் நான் கேட்டுக்கிறேன் அது கண்டிப்பாக அது அது மாதிரி நடக்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பமும்